அருகில் உள்ள நகரம் அப்டின்னு சொல்லி பார்க்கும் போது நான் எங்கே போனேன் அப்படின்னா இப்போ அடிக்கடி போகக்கூடியது வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து ஈஷா யோகா சென்ட்ருக்கு தான் அடிக்கடி போவேன் ஸோ அது நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா என்னோடய மன அமைதிக்காண்டி போகிறேன் அது வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு அந்த அடிவாரத்தில் அது அமைஞ்சிருக்கு பார்க்கவே அந்த சுற்றுசூழலை பார்க்கும் போது எனக்கு அந்த அந்த பசுமையை பார்க்கும் போது எனக்கு அங்க ஒரு மன அமைதி கிடைக்கிது இன்னோன்று வந்து அந்த அங்கே வந்து லட்சக்கணக்கான மரத்தை வந்து நட்டு நட்டு வச்சுருக்குறாங்க அதனால் கின்னஸ் சாதனையே படைச்சிருக்காங்க அப்படின் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இன்னோன்று வந்து அங்கே அங்கே போய் அந்த தியான மண்டவத்தில் அமர்ந்து நான் தியானம் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கையில் என்ன எந்த ஒரு குழப்பமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கிது அந்த தியான மண்டபத்தில் அதனால் நான் அங்கே போவேன் இன்னோன்று வந்து சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் சொல்லிட்டு அங்கே கு குளியலறை ரொம்ப அருமையாக இருக்கும் அதை நான் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போய் அங்கே ஏகப்பட்ட தியான மண்டபத்துல காலையில் போனேனா நைட்டு தான் வருவேன் அதே மாதிரி எனக்கு மாத மாதம் நான் அங்கே போய்ட்டு வந்துட்டிருக்குறேன் ஏன்னால் எனக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கிது யாராக இருந்தாலும் அங்கே போகும்போது இன்னோன்று அதனோடய பசுமை வந்து எல்லோரையும் ஈர்க்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் மலையோடய அடிவாரத்தில் இருக்கும் அதை பார்க்கவே நமக்கு கண்ணு வந்து கொள்ளாது அப்படின் சொல்லி சொல்லலாம் அந்த லெவலுக்கு மன அமைதி இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட்டிருக்கும் இன்னோன்று அடுத்தவன் அந்த அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடிய அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரமிக்கும் அங்கே உள்ளே போய் தியானம் பண்ணும்போது இன்னோன்று ரொம்ப முக்கியமாக நான் சொல்லுவது வந்து அங்கே போணும் போய்ட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ம ஒரு சாந்தம் நமக்கே கிடைக்கும் ஏன்னால் வந்து அந்த சிவனோட அருளை விட அவங்க இருக்கிறவங்களோட ஃபேஸை வந்து நான் பார்க்கும் போது அவர்களோட முகத்தை பார்க்கும் போது முகம் மலர்ச்சியோடு நம்மளை வந்து வரவேற்பாங்க முக மலர்ச்சியோடு அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க எல்லாமே வந்து பார்க்கும் போது நம்மளும் இப்படி தான் நடந்துக்கணும் அடுத்தவங்க கிட்ட மன மகிழ்ச்சியா நடந்துக்கணும் மன அமைதியோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் அங்கே போய் தான் நா தெரிஞ்சுகிட்டேன் அதனாலயே முக்கியமாக நான் மாத மாதம் அங்கே நான் போவேன் இன்னோன்று வந்து இன்னோரு இடம் நான் எங்கே போவேன் அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போவேன் அங்கேயும் இதே இதே இதுனால் தான் போவேன் என்ன அப்படின்னா அங்கேயும் பசுமையை தாண்டி வந்து மன அமைதி கிடைக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும் அங்கே போய்ட்டு வந்தாலே ஒரு ஒரு பண வரவு இருக்கும் அப்படிங்குற மாதிரி என்னோடய மனதுக்கு வந்து நான் நம்புவேன் ஏன்னால் வந்து அந்த பண வரவை வச்சு நான் நிறைய பேருக்கு அங்கே அன்னதானம் கொடுக்கும் போது அந்த காசு கொடுப்பேன் எல்லாத்தையுமே கொடுப்பேன் என்ன அப்படின்னா அங்கே அவர்களோட அந்த போய்ட்டு வந்தாலே ஒரு மன கிளர்ச்சி இருக்கும் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க எனக்கு இதனால இது ரெண்டு ஊருக்கும் நான் அடிக்கடி வந்து பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் நான் அடிக்கடி போய்ட்டு வருவேன் ஈஷா யோகா மண்டபத்துக்கு நான் அடிக்கடி நான் போய்ட்டு வருவேன் ஸோ போய்ட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போய்ட்டு வருவேன்